ஹலோ அண்ணா மணி பூக்கடைங்களா அண்ணா எனக்கு வந்து ரோஸ் வேணும்ங்க மைசூர் ரோஸ்ஸு ஆமாண்ணா ஆ இப்போ இருக்குதுங்களா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேங்கண்ணா ஆ எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ்ஜு பதினாறாந்தேதி வேணும்ங்க ஆமாங்கண்ணா அண்ணா ஒன் கேஜி இருந்தால் போதுங்கண்ணா ஆமாங்க அண்ணா நான் அட்ரஸ் சொன்னால் நீங்கள் டெலிவரி பண்ணிடுவீங்களா இல்லை நான் தான் வரணும்ங்களா ஓகேண்ணா அதுக்கு தனியாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க

ஓகேங்கண்ணா அண்ணா கோபி தான்ங்க ஆமாங்கண்ணா ஓகேங்கண்ணா அண்ணா மேரேஜ் ஃபங்க்ஷன் தான்ங்கண்ணா ஆ அதாவது ஆ இல்லைங்கண்ணா அதாவது டெக்கரேஷனுக்கு மட்டும் தான்ங்க அதுக்கப்புறம் எனக்கு தேவைன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேங்க அண்ணா என்னென்ன இருக்குதுங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ரோஸ்லங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேண்ணா ஓகேங்கண்ணா மைசூர் ரோஸ் கன்பார்ம் வாங்கிக்கலாம்ங்களா ஆ ஆமாங்கண்ணா ஓகேங்கண்ணா அண்ணா இன்றைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ எப்படிண்ணா இருக்குது கம்மியாக இருக்குதுங்களா அதிகமாக இருக்குதுங்களா ஓகேங்கண்ணா அதிகமாக இருக்குதுங்க ஓகேங்கண்ணா அண்ணா அமௌண்ட் ஆ அமௌண்ட் எப்படிங்கண்ணா ஜிபே பண்ணிக்கலாம்ங்களா அப்படி இல்லைன்னா ஹேண்ட் கேஷ் தரணுங்களா

ஆ ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஃபிரெஷ்ஷாக இருக்கும்ங்களா பூ ஓகேங்கண்ணா

ஓகேங்கண்ணா நான் பதினாலாந்தேதி கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு ஆ ஓகேங்கண்ணா தேங்க்யூங்கண்ணா